நான் வந்துவிட்டு ஒரு ஆன்லைனில் வந்துவிட்டு ஒரு ஏர்ஃபோன் ஆடர் போட்ருந்தேன் அது வந்துவிட்டு இந்த ஏர்ஃபோன் தான் ஒயர்ட் ஏர்ஃபோன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அது சவுண்டும் ச கேட்க ரொம்ப சூப்பராக இருந்தது அதில் அதோடய ப்ரைஸுன்னு பார்த்திங்கன்னா எரநூறு ரூபா தான் அதை வந்துவிட்டு ரொம்ப அது வந்துவிட்டு ஆன்லைனில் ஆட்ரு போடுறப்போ வந்துவிட்டு நல்லாயிருக்காது அந்த மாதிரி தான் போட்டேன் ஆனால் வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துது அந்த இயர்ஃபோனு ரொம்ப நல்லாருந்தது குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அதில் சவுண்டு அந்த க்ளியரு க்ளியரான சவுண்டு கேட்க ரொம்ப இதுதான் ஆனால் அது க்ளியராக சவுண்டே வந்துச்சு அதில் அப்படி கேட்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாருந்தது அந்த இயர்ஃபோன்